குறிப்பாக ஆடு மாடுகளை வந்து நம்ம வீட்டில் வளர்க்கறது ஒரு முக்கிய ஒரு தொழிலாக இருக்குது அந்த ஆடு மாடுகளுடைய கழிவுகள் வந்து அந்த சாணத்தை வந்து நம்ம ஒரு இடத்துல குழி தோண்டி பறித்து குழி தோண்டி போட்டு அதை நம்ம சேகரிக்கும்பொழுது அந்த ஒரே இடத்துலேயே தொடர்ந்து கொட்டி அது நம்ம சேகரிக்கும்போது அது அதில் சாணத்தில் இருக்கிற அந்த மீத்தேன் வாயுவானது அதில் சீக்கிரம் பொருளில் மட்கி நிறைய நிறைய உரமாக நம்மளுக்கு கிடைக்குது அதே மாதிரி அந்த உரங்களை எடுத்து நம்ம விவசாயங்களுக்கு பயன்படுத்தும்போது அந்த உரம் வந்து நல்ல ஒரு விளச்சலையும் நல்ல ஒரு பயனையும் தருது அதனால உரங்களை இது ஆடு மாடுகளுடைய சாணங்களை வந்து வீணாக்காமல் அதை நம்ம ஒரு உரமாக பயன்படுத்துறதில் இந்த இவ்வளோ நாலேஜும் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியமாக இருக்குது